ஆம் என் தினசரி வாழ்வில் மொபைல் டேட்டா அல்லது ஒய்ஃபை சேவையை நான் தினத்தோறும் பயன்படுத்துகிறேன் தற்போது உலகில் அனைவரும் டச் மொபைலை பயன்படுத்துகிறோம் அதில் இன்டெர்னட் சேவை இருந்தால் மட்டுமே அதனுடையே உபயோகத்தை நாம் பெற முடியும் என்பது கருத்தாக இருக்கிறது நான் என் தினசரி தினசரியில் அதிக பட்சம் ஒரு ஜிபி டேட்டாவை பயன்படுத்துகிறேன் மாதத்துக்கு ஒருமுறை என்ற கணக்கில் நான் என் மொபைலுக்கு ரீசார்ஜ் செய்து கொண்டிருக்கிறேன் அதுவே போதுமான அளவாக எனக்கு தோன்றுகிறது நெட்ஒர்க் பிரச்சனைகள் என்பது நான் பெரிதும் எதிர்கொள்வது இல்லை ஏனெனில் நான் பயன்படுத்தக்கூடிய சிம்மின் சேவை எங்கு சென்றாலும் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதன் பிறகு ரீசார்ஜ்க்கான பணம் என்பது கொஞ்சம் கூடுதலாக விட்டது என்பதை நான் உணருகிறேன் இதை சரி சமமாக எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் அவர்கள் அதை மாற்றினால் மிகவும் எளிதாக இருக்கும் ஏனெனில் அனைவராலும் அந்த வருவாய் அந்த அதற்கான செலவை வந்து ஈட்டுவது கொஞ்சம் கடுமையாக இருக்கிறது ஏனெனில் எனவே அதனை சரி செய்து அனைவருக்கும் சமமாக எளிதாக ரீசார்ஜ் பண்ணும் வகையில் இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் தற்பொழுது நேரடியாக சென்று ரீசார்ஜ் செய்வதை விட நாம் அனைவரும் கூகுள் பே மொபைல் பேங்கிங் மூலம் ரீசார்ஜ் செய்வது நடைமுறையில் உள்ளது இது மிகவும் எளிதாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம் ஏனெனில் இந்த டெக்னாலஜி உலகில் எதுவும் சாத்தியமில்லை சாத்தியமில்லாமல் இல்லை இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது